எங்கள் ஊரில் வந்து இதை மாதிரி நிறைய பூச்சிகல்ளாம் இருக்கும் அதெல்லாம் கடிச்சிச்சுனா எப்படி எப்படி அது வந்து சரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாம்பு கடிச்சிச்சினா அது கடிச்ச உடனே தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு டைட்டான துணி ஒர் துணியை எடுத்து அது ரத்தருக் அது எங்கே கடிச்சிருக்கோ அது பக்கத்தில் வந்து நல்லா டைட்டாக கட் கட்டிக்கணும் ஏன்னா ரத்தம் வந்து வேற இடத்துலியும் பரவக்கூடாது இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி வாயை வச்சு எல்லாம் உறியக்கூடாது அப்போ வந்து விஷம் வந்து வாயிக்குள்ளெல்லாம் போயிடும் அதுக்கப்பறம் வந்து பூரான் இந்த மாதிரிலாம் கடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு அது மேலே வந்து ஐஸ் கட்டி வைக்கணும் அதுக்கப்பறம் வந்து தேனீ கடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு அதோடு கொடுக்க வந்து எடுத்தரணும் அந்த அது மேலே வந்து கைய வச்சு சொறியக்கூடாது சொறிச்சால் அது வந்து தண்டிச்சுக்கும் அந்த இடோம் ஏனா தேனீ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால அது மேலே வந்து மஞ்சத்தூள் வைக்கலாம் சோற்றுக்கத்தாழை ஓட ஜெல்லு வைக்கலாம் அதுக்கப்பறம் வந்து அந்த தே தேன் கூட்டுல இருக்கிற அந்த கூட்டு மேல இருக்கிற அந்த ஒரு மெழுகு இருக்கும் அதை வந்து தூள் பண்ணி அதை வந்து வைக்கலாம் தேன் வைக்கலாம் இதெல்லாம் வச்சோம்னா அந்த ஹீட்லாம் கொறைஞ்சி சரி ஆகிடும்